எங்கள் வீட்டில் செடிகள் நிறைய நட்டு வைப்போம் தெ எங்கள் ஊ எங்கள் ஊரில் நிறைய க செடிகள் வரும் அதில் வாங்கி வைப்போம் நிறைய செடிகள் பூக்கள் நிறையா செடிகள் வளர்ப்போம் செ பூக்கள் தான் நிறைய வளர்ப்போம் காய்கறிகள் காய்கறிகள் நிறைய வளர்ப்போம் செ வி தெருவில் விற்றுக்கொண்டு வருப வருவார்கள் செடிகள் நிறைய நிறைய வாங்கி தோட்டத்தில் வைப்போம் நிறைய பூக்கள் செடி காய்கறிகள் செடி இதுங்க தான் வா வை வைப்போம் நாங்கள் நிறைய பூக்கள் தான் அதிகமாக வைப்போம் பூக்கள் செடி தான் அதிகமாக வைப்போம் இயற்கையாக இருக்கும் செடிகள் என்பது இயற்கையாக இருக்கும் இயற்கையான செடிகள் தான் நிறையா வைப்போம் வா வாழை வாழை தென்னை பூக்கள் செடி நெல்லிக்காய் எல்லா செடியும் வ வைப்போம் மரங்கள் நிறையா இருக்கும் எங்கள் எங்கள் தோட்டத்தில் புளியமரம் பூசனை மரம் வேப்பை மரம் பலா மரம் தென்னை மரம் எல்லா யம்மா எல்லா மரமும் இருக்கும் தோட்டத்தில் பூக்கள் அதிகமாக பூ பூக்கள் அதிகமாக க கனகாபர பூ முல்லைப் பூ முல்லை முல்லைப் பூ க மல்லிப் பூ நிறையாக காய்கறிகள் நிறையா இருக்கும் செடிகள் தான் நிறையா தோட்டத்தில் அழகாக அழகாக இருக்கும் பக்கத்துக்கு வீட்டிலேலாம் வந்து செடி திருடிகிட்டு வந்து தோட்டத்தில் வைப்போம் பக்கத்துக்கு வீட்டு தோ கொல்லைலலாம் செடியை தூக்கிட்டு வந்து திருடிட்டு வந்து அப்போ தான் நிறையா செழிப்பாக நிறையா பூக்கும் அப்படி என்பதற்காக வைப்போம் செழிப்பாக இருக்கும் திருடி திருடி கொண்ட்டு வந்து செடி வச்சால் தான் நிறைய பூ பூக்கும் திருடி கொண்ட்டு வந்து எந்தவொரு செடியை அடுத்த வீட்டு கொல்லையிலேருந்து திருடிட்டு வந்து வச்சால் தான் நிறையா பூ பூக்கும் காய் காய்க்கும் பழங்கள் நிறைந்த செடிகள்லாம் வைப்போம்